கல்வி வந்து முக்கியமான ஒரு விஷயம் ஒரு மனிதனுக்கு கல்வின்றது தன்னுடைய அறிவை வந்து வளர்க்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த கல்வி வந்து எந்த விதத்துலேயும் வந்து அந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தை பாதிக்காத மாதிரி தான் அது அமைக்கப்படணும் ஒரு நாட்டில் ஒரு கலாச்சாரம் பயன் பயன்பாட்டில் இருக்குதுனா அந்த கலாச்சாரத்தை அது வந்து எந்த விதத்துலேயும் பாதிக்கக்கூடாது ஏனா கலாச்சாரம்ன்றது வந்து அது பாரம்பரியமான ஒரு விஷயம் அந்த பாரம்பரியத்தை வந்து நம்ம எடுத்துகிட்டோம்னா அப்போ அந்த நாட்டினுடைய உரிமையை நம்ம எடுக்கிற மாதிரி தான் அர்த்தம் இப்போ கல்வி வந்து என்றைக்குமே வந்து நம்மளுக்கு உதவும் அதே மாதிரி அந்த கலாச்சாரத்தோடய அதை கற்றுக்கிட்டோன்னா அது என்றைக்குமே நம்மளுடைய தன்மையை வந்து மாற்றாது நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம வந்து கற்றுக்குறோம் அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கம் போது அந்த கலாச்சாரமோடையே அது கலந்து தான் அது வந்து நம்ம கற்றுக்குறோம் அதை நம்ம கற்றுக்காதம் போது தான் வந்து கலாச்சாரம் வந்து அழிவுக்கு உரிய ஒரு விஷயமாக போகுது இப்போ கல்வியை வந்து நம்ம நம்மளுடைய அறிவை வளர்த்துக்கறத்துக்கு பயன்படுத்துறோன்னா அந்த அறிவு வளர்வதோடு நம்மளுடைய கலாச்சாரமும் எந்த விதத்தில் அது வந்து மிங்கில் ஆகி அது வளருது அது தான் நம்ம வந்து பார்க்கணும் இப்போ வந்து ஒரு நாட்டினுடைய கலாச்சாரம் அப்படின்னு பார்த்தா இப்போ இந்தியாலே வட இந்தியா தென் இந்தியானு இருக்குது இப்போ தென் இந்தியான்னு இருக்குதுன்னு வச்சிக்கோங்களேன் அந்த தென் இந்தியாவில் வந்து நம்ம வந்து புடவை க கட்டுறது வந்து மிகவும் ஒரு கலாச்சாரம் அந்த கலாச்சாரத்தை வந்து நம்ம வந்து ஆதி காலத்துலேருந்தே அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம் அந்த கலாச்சாரம் வந்து கல்வி கற்பதன் மூலிமா அதை இப்படி நம்ம வந்து மாற்றி கட்டலாம் இப்படி நம்ம அதை வந்து வேறே மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ஒர்ஜினல் ஒர்ஜினாலிட்டியை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அதனுடைய ஒர்ஜினாலிட்டியை நம்ம கெடுத்து விடுறோம் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஒரு கலாச்சாரம் வந்து அது அதனுடைய பாரம்பரியத்தோடைய தான் இருக்கணும் அதை வந்து நம்ம மாற்றி செய்கிறோம் அதை திருத்தி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம அதை கல்வியை கல்வியின் மூலிமா அதை வந்து அந்த கலாச்சாரத்தை வந்து நம்ம கெடுக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் வந்து கல்வினுடைய பங்கு வந்து ரொம்பவே வந்து இதாக இருக்குது இந்த கலாச்சாரம் வந்து என்றைக்குமே மாறாத மாதிரி ஒரு கல்வி திறத்த தான் வந்து நம்ம பயன்பாட்டுக்கு வச்சுக்கணும் இல்லைனா வந்து நம்ம வந்து அதை அழிவை நோக்கி போகிறோம்தான் நம்ம சொல்லணும்